ஹலோ அபிநயா பியூட்டி பார்லரா நான் கும்பகோணத்துலிருந்து ரஞ்சனா பேசுகிறேன் உங்கள் பியூட்டி பார்லரை பற்றி என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சொன்னாங்க நல்லா பண்ணுறதா சொன்னாங்க ஏ எனக்கு இப்போ என்கேஜ்மெண்ட் ஆகப்போகுது ஸோ அதுக்கு பியூட்டி பார்லர் ஆ பியூட்டி பார்லர் மேக்அப் போட்டு விட்ணும் இப்போ எதாவது ட்ரெண்ட்டிங்காக எதுவும் எந்த மாதிரி இப்போ எதாவது ட்ரெண்டிங்கில் இருந்தால் அது கூட ஓகே எனக்கு காஸ்ட்டு பற்றிலாம் ஒன்றும் பிரச்சின இல்லை எந்த ரேட்டாக இருந்தாலும் பரவாயில்லை அது நல்லா இருக்கணும் ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் வராங்க வெளியிலிருந்து ஓகேங்க ஓகே எனக்கு அமௌண்ட்டு பிரச்சின இல்லை கொஞ்சம் நல்லா பெட்டராக பண்ணிணா போதும் ஏ நான் மற்றவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன் என்னென்னால் உங்களை பற்றி உங்கள் ஷாப் பற்றி ஃப்ரெண்டு சொன்னாங்க அதனால் தான் கேட்கறேன் ஆ ரிசப்ஷன் மேரேஜ் எல்லாத்துக்குமே நீங்களே பண்ணிவிட்டாலும் ஓகே தான் ம் கண்டிப்பாக ம் ஓகே மேம் கண்டிப்பாக ஓகே மேம் நான் ம் ஓகே மேம்